ஆ ஹலோ ஹலோ லவ்லி ப்ரதர்ஸ் ஓனரா கார் வச்சிருக்கவருதானே அண்ணா நாங்கள் இங்கே சங்ககிரியிலிருந்து பேசுகிறோம் சரிங்க அண்ணா வண்டி வேணும் சரிணா இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும் பிக்னிக்கொசரம் அப் அண்ட் டவுன் எவ்வளோங்கணா ஆகும் அண்ணா நானும் என் ஆள் மட்டும் தாண்ணா ஆமாங்கண்ணா ரெண்டு பேர் மட்டும் தான் தலை ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் அந்தமாதிரி கணக்காக இல்லை கிலோ மீட்டர் கணக்காங்கணா கிலோ மீட்டர் கணக்கா அண்ணா இல்லை கிலோ மீட்டர் கணக்குலாம் வேண்டாம் அப் அண்ட் டவுன் போய்ட்டு வரத்துக்கு மட்டும் அந்தமாதிரி க ரெடி பண்ணிக்கிறலாமா ம் சரிண்ணா ஓகேண்ணா ஓகே தேங்க்யூங்கணா ம்